இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து மற்ற மாவட்டத்தை விட இந்த மாவட்டம் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாகதான் பசங்கள் வந்து படிக்கிறாங்க மற்ற மாவட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பசங்கள் வந்து சரியாக படிக்கமாட்டாங்க ஏன்னால் இங்கே வந்து வந்து ஒரு ஒரு ஆர்வத்தோடு வந்து ஆசிரியர்களும் சரி இங்கே வந்து ஒரு ஒரு வகுப்பில் வந்து இவ்வளோ பேர்தான் மாணவர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் ஒரு வகுப்பிலே நூறு பேர் அந்தமாதிரி போட்டுறதுனால் அந்த பசங்களை வந்து தனியாக நம்ம கவனிக்க முடியாததுனால் அதுங் தனியாக அவங்களை கவனித்து அவர்களுக்கு எந்த பாடம் சரியாக வரலை ஏன் மதிப்பெண் குறையிது அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் நாங்கள் அப்படியே சொல்லிக்கொடுக்கறதுனால அவர்களும் வந்து கும்பலோடு கும்பலாக பசங்களோடு இருந்துவிட்டு சரியாக படிக்காமல் விட்டுடுறாங்க இதனால வந்து அவங்க வந்து அவங்க இளம் அந்த வயசில் வந்து அவங்க ஜாலியாக இருந்துவிட்றாங்க நம்ம வந்து அவர்களுக்கு வந்து கருத்துக்கள் எதிர்காலத்தில் நீங்கள் இப்படிலாம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் நல்ல வாழ்க்கையை அடையமுடியும் அப்படின்னு நம்ம அவர்களுக்கு சொன்னால் தான் அவர்களுக்கு வந்து புரியும் நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எதிர்காலத்தில் நல்ல தொழில் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அடிக்கடிக்கு சொல்லணும் எ படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது கைத்தொழில் அதாவது எதனால் ஒரு டெக்னிஷியன்ஸ் வந்தால் அவர்களுக்கு வந்து பிராக்டிகலாக அதாவது பயிற்சியாக வடித்து அவர்களுக்கு வந்து திறமையாக வந்து அவங்களை வந்து அறிவுப்பூர்வமாகவும் செயல்பூர்வமாகவும் நம்ம வந்து அவர்களுக்கு ஐடியாவை வந்து க்ரியேட் பண்ணி ஆர்வத்தை வந்து உண்டு பண்ணணும் அப்போதான் வந்து அவர்களுக்கு ஆ அதுலேயும் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருப்பாங்க சிலப்பேர் வந்து பாதியிலே நின்றிட்றாங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் படிக்க வேண்டிய ஜாலியாக இருக்கணுகிறதுக்காக படிக்காமல் விடுறவங்களும் இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் எதாவது படிக்கணும் அப்போதான் வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும் நீங்களும் நல்லா இருக்கமுடியும் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து அவங்களை வந்து படிக்க படிக்க வைக்கணும் அவங்க பெற்றோர்கள்கிட்டே சொல்லி வந்து நம்ம வந்து படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதனால் வந்து அவங்க வந்து வாழ்க்கையில வந்து நிறைய வேலை இல்லை வேலை இல்லை அப்படின்னு படிக்கிறதை தெளிவாக படிக்கணும் அதை தெளிவாக படிக்காததுனால் வந்து அவங்க வந்து வேலைக்கு போகும்போது அவங்க ச சரியா அவங்களால் வந்து எந்தவொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டேண்ட் பண்ணமுடியாமல் கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து வேலைக்கு போகும்போது கஷ்டமா இருக்கும் அதனால் வந்து அவர்களுக்கு வந்து தெளிவாக வந்து நம்ம எல்லாத்தையுமே எந்தவொரு விஷயத்தையுமே தெளிவாக வந்து அவர்களுக்கு சொல்லணும் வாய்ப்பும் கொடுக்குணும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவர்களுக்குள்ள என்ன திறம இருக்குது அப்படின்றது வந்து வெளியே வரும்